விவசாயத்தில் ஆரம்பத்தில் நம்ம ஏரு உழுது மாட்டு மாடு வச்சி ஏரு உழுது பயிர் வைப்போம் இப்போ அந்த மாதிரி இல்லை எல்லாம் இயந்திரங்களாக ஆகி போயிடுச்சி ட்ராக்டர் மூலிமா உழுது களை நான் நெல் விதை விடுறதுக்கு மிஷின் தேவைப்படுது களை எடுக்கிறதுக்கு மிஷின் தேவைப்படுது அறுவடை மிஷின் இருக்குது அதுக்கு முன்ன நம்மல்லாம் கையால் தான் நம்ப அறுவடை செய்வோம் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே இது மூலியம் இயந்திரங்கள் மூலியமா தான் செய்கிறோம்